பத்து வருஷத்துக்கு முன்னாடி ந கூரை வீட்டில் தான் இருந்தேன் மழை தண்ணி காற்று புயல் எல்லாம் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டுக்காரவங்கள்கிட்ட சொன்னேன் அவங்க உடனே காசு பணம்லாம் இல்லை எப்படி வீடு கட்டுறது உன் நகையை கொடுன்னு கேட்டாங்க நகையை கொடுத்தா என்ன ஆகுமோங்கிறத நினச்சி எங்கள் அம்மா அப்பாகிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டேன் எங்கள் அம்மா அப்பா நீ வீடு கட்டுறதுக்கு நகையை கொடு அப்போ தான் நீ காற்று மழைலலாம் அடிப்படமாட்ட வீட்ட கட்டிக்கிட்டின்னா பிற்காலத்தில் நீ நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க ஆலோசனை சொன்னாங்க சரி நகையை கொண்டு வந்து வீட்டுகாரவங்கள்கிட்ட கொடுத்து வீட்டை கட்டினோம் அஞ்சு வருடம் வரையும் வீடு கட்டினோம் கட்டி முடித்து இப்போ மழை தண்ணி காற்று வெயிலாம் நல்ல சந்தோசமாக இருக்கேன் எங்கள் வீட்டுகாரவங்களும் வேலைக்கெலாம் போய்கிட்டு வந்து நகையை சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க இன்னும் நகையும் மீட்டும் கொடுத்துட்டாங்க நான் இப்போ சந்தோசமாக இருக்கிறேன் மழை தண்ணி காற்றேல்லாம் எந்த பிரச்னையும் இல்லை நகையும் நிறையா சேர்ந்துது வீடும் கட்டிட்டேன் அடுத்தவங்களோடய ஆலோசனையை கேட்டு நல்ல முறையாக நான் இப்போ சந்தோசமாக இருக்கேன்